எங்கள் வீட்டில் வந்துட்டு யாராச்சும் விளையாட்டுக்கு பயிற்சி கொடுக்கணும்ன்னால் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் ஏதா இருந்தாலும் சொல்லுவார் எங்கள் அப்பாவும் ஒரு விளையாட்டு வீரர் எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி அடிமட்டத்துலேருந்து அவர் தான் எங்களுக்கு சொல்லிக்கொடுப்பாரு அதுக்கு அதையும் மீறி போகணுன்னால் தான் வந்துட்டு எங்கள் அப்பாவே ஒரு ட்ரைனர் வச்சு சொல்லித்தருவார் இல்லை அப்படி இல்லைன்னா எங்கள் ஸ்கூல்லையே வந்துட்டு எங்கள் பீடி வாத்தியார் மூலயமா நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம் அவ்வளோதான்